சொல்லுங்கம்மா யார் உங்களுக்கு என்ன வேணும் ஆமாம்மா ரங்கா சூப்பர் மார்க்கெட் தான்மா சொல்லும்மா உங்களுக்கு என்ன வேணும் எங்கேருந்து பேசுறீங்க ஆ சொல்லுங்கம்மா என்னான்னமா திங்க்ஸ் தேவைப்படுது நீங்கள் டோர் டெலிவரி வேணுன்னு கேட்டாலே நாங்கள் பண்ணுறோம்மா சொல்லுங்கம்மா என்னென்னம்மா மசாலாஸ் வேணும் ஷக்தி மசாலாவும் இருக்கு ஆச்சி ப்ராண்டும் இருக்கு என்னான்னம்மா மசாலா தேவைப்படுது ஆச்சி ப்ராண்ட்லேருந்து

ஆ சொல்லுங்கம்மா அப்டே எழுதிக்கிறேன் ம் வேறு ஏதாவது திங்க்ஸ் வேணுமாம்மா சோப் ஐட்டம்ஸாம்மா சொல்லுங்கம்மா அதுவும் அப்படியே சேர்த்தி டெலிவரி பண்ணிடுறோம் உங்களுக்கு என்ன திங்க்ஸ் வேண்ணாலையும் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்குத் தேவையான அனைத்துப் பொருட்களுமே கிடைக்கும்மா சொல்லுங்கள் சர்ஃப் எக்ஷல்லாம்மா இப்போ நியூவாக ஒரு ப்ராண்ட் வந்துருக்கும்மா ஃபேஸ் க்ரீம்மில் அது அப்ளை பண்ணிப் பார்க்குறீங்களாம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா டெலிவரி பண்ணுறோம்மா உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா அப்டே சொல்லுங்கள்

ம் சொல்லுங்கம்மா

ஆமாம் உங்கள் உங்களோட ஊருமா உங்களோட ஸ்ட்ரீட் சொல்லுங்கம்மா என்ன ஸ்ட்ரீட்டுன்னு தெருவு தெரு பெயர் சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா நாங்கள் வந்து கால் பண்ண சொல்லுறோம்மா டெலிவரி பாயை நீங்கள் அது அட்ரஸ் சொல்லி வாய்ங்க்கோங்கம்மா தேங்க்யூமா இ இனிமே உங்களுக்கு ஏதாவது திங்க்ஸ் வேண்ணாலையும் எங்களுக்கு கால் பண்ணலாம்மா நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம் வீட்டுக்குத் தேவையான பொருட்களும் விஷேசத்துக்கு தேவையான பொருட்களும் நாங்கள் அனுப்புறோம்மா ஓகேம்மா தேங்க் யூம்மா